படகு மீன் வலை இந்த மாதிரி கடலில் போகறவங்க படகில் போய் போட்டில் போய் பிடிப்பாங்க சாதாரணமா ஆறு ஏரி குளத்துல போணும் மீன் வலை இந்த மாதிரி போ போட்டு யூஸ் பண்ணுவாங்க அதனால மீன் பிடிக்கும் போது கூட ஒன்றை வர்சை வர்சை ஊக்கப்படுத்தும் அளவில் பா ஆடல் பாடல் ஏதாவு பாடுவாங்க ஊக்கப்படுத்துவோங்க அது வந்து ஒரு மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்